ஹலோ நாங்கள் ஃபோன் வாங்கணும்ங்க மொபைல் ஃபோன் வாங்கணும் விவோ வி டுவெண்ட்டி சவன் ஃபோன் இருக்குதுங்களா அதில் என்ன மாடலு இருக்குது ஏதோ புது மாடல் எதுவும் வந்திருக்குங்களா ஆ வந்து பார்க்குறோம் செல்லு குவாலிட்டிலாம் நல்லா இருக்குமா கேமராலாம் நல்லா இருக்குமா எந்த செல்லும் ஹேங் ஆகாது ஹீட் ஆகாது எதுவுமே அந்த பிரெச்சனை எதுவும் இருக்காதுங்கல்ல ஆ செல்லு இப்போ வந்து டேமேஜ் ஆச்சுனா மாத்திடுவிங்களா எதுவும் இஎம்ஐலாம் இருக்குதுங்களா ஆ ஓகேங்க மாசம் டீவ் எவ்வளோ கட்டுறா மாதிரி இருக்கும் ஃபுல் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஆ ஓகேங்க மாதம் கட்டுற மாதிரி எவ்வளோ வரும் ஆ ஓகேங்க ரொம்ப இதலாம் நான் வந்து எப்படி சொல்லணும்னா மாதம் கட்டுறோம் ஆனால் வந்து எத்தனை மாதத்துக்கு அது இதாகும்னு சொல்ல முடியும்ங்களா ஆ ஓகேங்க செல்லு எந்த பிரச்சினையும் இருந்தால் உடனே மாற்றிக்கலாம் அது எந்த பிரச்சினையும் இல்லைங்கல்ல இஎம்ஐயில் எங்களுக்கு எதாச்சும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா அதில் ஆ ஓகேங்க எப்படி காசு வந்து எப்படிங்க நாங்கள் வந்து ஃபோன் மூலிமா அனுப்புகிறதா இல்லை கடையில் வந்து கொடுக்குற மாதிரிங்களா ஆ ஓகேங்க ஆஃபர்லாம் இந்த ஃபோன் வாங்கினா இந்த மாதிரி ஆஃபர்லாம் எதுவும் கிடைக்காதுங்களா இப்ப இருவதாயிரம்னா கம்மி பண்ணிக்கமாட்டிங்களா பாதி காசு எதுவும் ஆ பவர் பேங்க்குலாம் தருவிங்களா அதில் ஆ சரிங்க செல்லுக்கு வந்து எந்த பிரச்சினையும் சார்ஜுலாம் கரெக்டாக ஏறுல இல்லை ஒவ்வொரு செல்லு ஹீட் ஆகும் அதுக்குதான் நான் கேக்கிறேன் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம்னு கொசறம் ஆ சரிங்க ஆ டீவ் வந்து ஆ டீவ் வந்து இந்த தேதிக்குள்ள கட்டணும்னா அதான் எந்த தேதிக்குள்ள கட்டணும்னு சொன்னிங்கனா நாங்கள் அந்த டைமுக்குள்ள கட்டிடுவோம் ஆ ஓ ஓ வட்டிலாம் எடுக்கமாட்டிங்களா இப்போ வந்து நான் வந்து ஒரு தேதி தள்ளி கட்டினா அதுக்கு வட்டி நீங்கள்லாம் வாங்கமாட்டிங்களா சரி ம் சரிங்க ஆ ஓகேங்க பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணிக் கொடுங்க ஆ நாளைக்கு வர்றோம் என்னென்ன கொண்டு வரணுன்னு சொல்கிறீங்களா ஐடி ப்ரூஃப் எதுவும்

ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க இது மட்டும் கொண்டு வந்தால் போதும் ஃபோட்டோலாம் எதுவும் தேவை இல்லைங்களாங்க ஆ சரிங்க ஆ ஓகேங்க என் ஃபோட்டோ மட்டும் போதும்ங்களா இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோட்டோவும் வேணும்ங்களா ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க சரி நாங்கள் நாளைக்கு வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் நாளைக்கு காலையில் ஒரு பத்தரைக்கு வர்றோம்ங்க ஆ சரிங்க